எங்களோடய ஊரில் நிறைய பாரம்பரியமான விளையாட்டுகள் இருக்குது ஜல்லிக்கட்டு கபடி கிட்டி கொக்கோன்னு இந்தமாதிரி நிறையா பாரம்பரியமான விளையாட்டுகள் நாங்கள் வந்துட்டு இன்று வரைக்கும் கடபட்டிக்கிட்டு வரோம் அதுக்கு வந்துட்டு கவர்மண்ட் வந்துட்டு நிறையா வந்துட்டு எங்களுக்கும் ஹெல்ப் பண்றாங்க சுதந்திர தினம் இந்தமாதிரி பெரிய பெரிய ஒரு நேஷ்னல் டே இந்தமாதிரி வரப்போலாம் வந்துட்டு ஒரு ஃபங்ஷன் மாதிரி நடத்தி அதில் வந்துட்டு பாரம்பரிய விளையாட்டுக்களலாம் எடுத்து காமிச்சு நிறையா மக்களுக்கு போய் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்குறாங்க தெரியாத மக்களும் இந்தமாதிரி நாங்கள் பண்றது மூலிமா தெரிஞ்சுக்கிறாங்க அதுவும் இல்லாமல் எங்கள் ஊருக்காரங்களும் நிறையா கிளப்ப இதுக்காண்டி வச்சு நிறையா ஸ்டூடியோஸ் மாதிரி வச்சு அந்த அதுக்குனே ஸ்பெஷல் ட்ரெயினிங்கெலாம் கொடுத்து அந்த பாரம்பரியத்தை வந்துட்டு இன்று வரைக்கும் அழியவிடாம காப்பாற்றுறாங்க இன்று வரைக்கும் இந்த கேம் வந்துட்டு எல்லாருமே விளாண்டுக்கிட்டு தான் இருக்கோம் இன்னமும் இப்போயும் விளாடுவோம் இனிமேலும் விளாடுவோம் அதை அழியவிடாம பாதுகாக்கிறதுக்கு கவர்மண்ட்டும் நிறையா சப்போட் பண்றாங்க எங்கள் ஊருக்காரங்களும் நிறையா சப்போட் பண்றதுனால இதலாம் பாரம்பரிய விளையாட்டுகள் லிஸ்ட்டில் இருக்குது